தமிழக மக்கள் விவசாயம் சார்ந்த பாடல்கள் அதாவது வந்து பயிர் நடுவாங்க பயிர் நடுகிறப்ப பயிர் நடுகிறத்துக்குனு பாட்டு பாடுவாங்க அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பயிர் நடுகிறதுக்கு நடவு பாட்டு பாடுவாங்க களை பறிக்கிறப்போ களை களை பறிக்கிறதுக்காக பாட்டு பாடுவாங்க அறுவடை செய்கிறப்ப ஒரு பாட்டு குலவை பாட்டு குலவ சத்தம் போட்டு பாட்டு பாடுவாங்க அதே மாதிரி கோயில் திருவிழாக்கள்ல பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கும்மி பாட்டு பாடுவாங்க அந்த முளைப்பாரிய வச்சு கும்மி பாட்டு பாடுவாங்க அதே மாதிரி பால் குடங்கள் எடுக்கிறப்ப அப்புறம் வந்து நம்ம பரத நாட்டியங்கள் நிறைய கொழந்தைங்களுக்கு வந்து பரத நாட்டியம் கற்று கொடுக்குவாங்க பாட்டு கற்று கொடுக்குவாங்க பாட்டு தான் வந்து இங்கே பிரதானம் நாட்டுப்புற பாடல்கள் பிரதானம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பாடல்கள் நடனம் நகைச்சுவை எல்லாமே எல்லாம் கலந்தது தான் தமிழர்கள் பண்பாடு தமிழர்கள் பண்பாடு பார்த்திங்கன்னா ஒரு அதாவது வந்து ஒரு ஜாலியான லைஃப்பு நல்ல வந்து ஜாலியாக வந்து அவர்களோட லைஃப்பை வந்து கொண்டு போவாங்க அதே போல் வந்து மற்றவர்களுக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு இதனா நல்ல ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து ஸ்பென் பண்ணுவாங்க தமிழர்கள் பண்பாட்டில் வந்து முக்கியமாக பக்கத்து வீட்டார்களை வந்து அனுசரித்து அவர்களுக்கு அவங்க கூட வந்து நல்ல விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் வந்து தமிழ் நாட்டில் தான் நம்ம பார்க்க முடியும்